சுற்றுலா பயணிகள் வர நிறைய ஏரியா வந்து எங்கள் ஊரில் இருக்குது ஃபர்ஸ்ட் கொடிவேரி கொடிவேரியில் பார்த்திங்ன்னா இன்னும் கொஞ்சம் அது நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னால் போட்டிங் அந்த மாதிரி எல்லாம் விட்டோம்னால் நிறையா பேர் வருவாங்க நிறையா இன் நிறையா பார்க்லாம் அதே கவர்மெண்ட் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்தாங்கனா இன்னும் கொஞ்சம் நிறையா பேர் வருவாங்க அங்கே ஃபால்ஸ்ல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணி போட்டிங்ல்லாம் பண்ணோம்னால் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா பவானி சாகர் இந்த மாதிரி ஏரியால்லாம் இருக்குது பவானி சாகர் காட்டு பண்ணாரி ஃபாரஸ்ட் இந்த மாதிரிலாம் இருக்குது அதுவும் இன்னும் கொஞ்சம் கவர்மெண்ட் வந்து கேர் எடுத்து நல்லா பார்த்துக்கிட்டாங்கனா அங்கேயும் நிறையா பேர் போவாங்க நல்லா போய் விசிட் பண்ணிணா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா நம் பச்சை மலை சென்னி மலை இந்த மாதிரி ஏரியாவுக்கும் இது பண்ணிணா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா கவர்மெண்ட் கொஞ்சம் கேர் எடுத்து இந்த சில் வேர்ல்ட் இந்த மாதிரி ஏரியாவில் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணி தீம் பார்க் மாதிரி பண்ணிணோம்னா அங்கேயும் நிறையா பேர் விசிட் பண்ணி நல்லா கேமிங் அந்த மாதிரி எல்லாம் விளையாடலாம் அதுவும் கேரளாவில் இருக்க ஒண்டர்லா மாதிரியும் இங்கேயும் இதுவும் ஆகும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா நம்ம நிறையா மால்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்தோம்னால் நல்லாயிருக்கும் தியேட்டர் அதிலயே தியேட்டர் ஸ்னோ ஃபால்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வைச்சோம்ன்னா விளையாடுகிறதுக்கு நல்லா பார்க்குறத்துக்கும் நிறையா கற்றுக்குறத்துக்கும் நிறையா அங்கே இருக்கும் அதுக்கப்புறமா புக்ஸ் புக்ஸ் எக்ஸிபிஷன் இந்த மாதிரி எல்லாம் வைச்சோம்ன்னா நிறைய பேர் வந்து அங்கே பார்ப்பாங்க நிறைய படிப்பாங்க புதுசாக கற்றுக்குவாங்க வாங்கிட்டும் போவாங்க அதே மாதிரி ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வைச்சோம்ன்னா கண் காட்சியெல்லாம் வைச்சோம்ன்னா நிறைய பேர் வந்து பார்க்குறத்துக்காகவே வருவாங்க அதுக்கப்புறம் அந்தக் கால ஈட்டி வால் இந்த மாதிரி எல்லாம் வைச்சோம்னா அதையும் பார்க்குறத்துக்காக வருவாங்க கவர்மெண்ட் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்து இன்னும் கொஞ்சம் பார்க்கெல்லாம் பெருசு பண்ணி கொஞ்சம் புதுசு புதுசாக பில்ட் பண்ணிணோம்னா நிறைய பேர் வருவாங்க முக்கியமாக இந்த சண்டே சாட்டர்டேஸில்தான் அதிகமாக வருவாங்க இன்னும் கொஞ்சம் அது பெருசு பண்ணிணோம்னா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இப்போது இப்போது பார்த்திங்கனா சின்ன குழந்தைங்க விளையாடுகிற மாதிரி இருக்குது அது இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிணோம்னா பெரியவங்களும் வந்து விளையாடுகிறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நிறையா கேர் எடுத்து கவர்மெண்ட் பார்த்தாங்கனா நல்லாயிருக்கும்